வந்து நாங்கள் வந்து அந்த நாளில் வாரம் வாரம் சந்தை போடுவாங்க ஞாயித்துக்கிழம நாங்கள் சந்தைக்கு போயிட்டு காய்கறி தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதுமாதிரிலாம் காய்கறி வாங்கிக்கினு வருவோம் காய்கனி வா வாங்கிக்கினு வந்தாக்கா அதை வந்து வாரம் வாரம் வச்சி நாங்கள் பயன்படுத்திக்கினு அப்படியே மெதுவாக வருவோம் இப்போவந்து ஆன்லைனில் பண் பண்ணுற மாதிரி காய்கறி வாங்கி வா வர மாதிரி ஆன்லைனில் ஆகிப்போச்சி வீட்டுக்கு வருது ஆன்லைனில் பண்ணிணாக்கா விலை வந்து விலைவந்து அப்போல்லாம் நாங்கள் வந்து சொல்கிற இது கொடுத்து நாங்கள் கம்மியாக வாங்கினோம் இப்போ வந்து அதிகமான ரேட்டாக இருக்குது வந்து டபிள் விலைங்க டபிள் விலைங்க ஆகிப்போச்சி ஒன்னும் காய்கறி வாங்கி சாப்புட முடியல ஒன்றும் அதை மாதிரி விலவாசி அதிகமாக ஏறிப்போச்சி தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே அதிகமான ரேட்டாக போச்சி ஒன்றும் வாங்கி சாப்புட முடியாத நிலமையா போச்சி ஒன்றுக்கு ரெண்டாக டபிள் மா இதுவாக இருக்குது அப்போல்லாம் கம்மி இப்போது ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியல அதிகமான ரேட்டாக ஆகிப்போச்சி காய்கறி எல்லாம் விற்கறது எல்லாம் விற்கிற விலவாசிக்கு ஒன்றும் பண்ண முடியல